ஹலோ சுபா அப்பாங்களா நான் அவங்க க்ளாஸ் மேம் பேசுகிறேன் உங்கள் பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது ஆ இன்றைக்கி காலையில் அவங்க வாமிட் பண்ணிவிட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டுட்டு டேப்லெட்ஸ்செல்லாம் கொடுத்தாங்க நல்லா தான் இருக்காங்க ஆ இப்போ படுக்க வச்சிருக்கோம் நீங்கள் வந்து கூட்டிட்டுப் போகிறீங்களா

ஈவ்னிங் எத்தனை மணிக்குள்ளே வருவீங்க ஓகே சார் சரி ஆ ஓகே சார் சரி ஓகே சார் சீக்கிரம் வந்துருங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கள் சார் ஆ ஓகே சார்